பயிர்களை எப்படி விலங்கிட்டேந்து பாதுகாக்கறதுன்னா பாதுகாக்கவே முடியாது வயல்காரங்கள்ட்ட வந்து இப்போது நாங்கள் வயல் நாங்கள் வெச்சுருக்கறோம் அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியும் ஆடு மாடு விட்டா அது வந்து பயிர் சேதமாகிடும் விடக்கூடாது அப்புடின்னு இங்கே தான் ஆடு வெச்சவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்குளே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் மனசாட்சியே இல்லாமல் வந்து ஆட்டை விட்டு மேய்க்கிறது இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இங்கே வந்து கொக்கு வந்து உக்காந்து தான் ஏற்கனவே இருக்கிற பயிரும் இங்கே சேதமாகிட்டு போயிட்டுருக்கு இதில் இந்த ஆடு வெச்சிருக்கிறவுங்க வந்து ஒன்று ரெண்டு ஆடுலாம் மேய்றது கிடையாது மொத்தமாக வந்து மேய்ஞ்சிட்டு போய்டுது சாதாரணமாக ஒரு பருத்தி போட்டால் கூட அதை வந்து மேய்ஞ்சிட்டு போய்ட்ருக்கு உளுந்து போட்டாலும் மேயுது அதுக்காக வயலை சுற்றி வேலியா வெச்சுட்ருக்க முடியும் அதுவும் கேட்க மாட்டேன்ருக்கறாங்க விடாதிங்க ஆட்டை இப்படி விடாதிங்க ஓரமாக ஓட்டிகிட்டு போங்கன்னாலும் கேக்கிறது கிடையாது எங்கள் வயல் வந்து ஏற்கனவே நிழல் ஓட்டத்தில் இருக்கிற ஒரு வயல் அது ஏற்கனவே வெய்யில் அடித்தா தான் நல்லா துளுர்க்கும் அதுவும் இல்லாமல் ஆட்டையும் சேர்த்து வயல் வயல் ஓரத்தில் எதாக்கும் மரங்கன்னு இருந்ததுன்னா அதுலேயும் வந்து நட்டு வெச்சுட்டு போய்ட்ருக்கறாங்க இதில் போய்ட்டு நம்ம அவங்கள்ட்டேந்து என்னாத்தை கேட்க படுத்துற முடியும் அவங்கட்டலாம் சண்டை போடுறதுனாலையோ திட்டுறதுனாலையோ அவங்க என்ன ஆட்டை உடாமலேயா இருக்கிறாங்க அதுவும் கிடையாது அதான் ஒரு சொல்லி தான் பார்க்கலாம் நம்ம வேற என்ன பண்ணுறது சொல்லி பார்த்துட்டு சொல்லி பார்த்துட்டு நம்மளே வந்து சேதமாகிட்டு உக்காந்திருக்க வேண்டியதுதான் ஆட்டுக்கு வந்து மருந்து அடித்திருக்கோம் அப்டின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து ஆட்டை விடாம தின்னால் செத்துவிடுமோ எதாவது பண்ணிவிடுமோ அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து ஆடை வந்து விட்டுட்ருக்கறாங்க அது திங்குது ஆட்டுக்கு தான் அது நல்லதா அதுவும் கிடையாது கதிரை தின்னால் ஆடு கழிய தான் செய்யுது அதுவும் கேக்காமல் ஆட்டை விட்டுப்புட்டு ஆடு கழியுது அப்டின்னு சொல்லிவிட்டு ஆடு அதுக்கு மருந்து வாங்கி மாத்திரை செலவு பண்ணுறதுக்கே செலவாகிடுது விடவே மாட்டேங்கிறாங்க இதுமாரி எந்த மாதிரியான விலங்குலாம் செய்யுதுன்னா ஆடு மாடு தான் வந்து மேய்ஞ்சிகிட்ருக்கு அப்புறம் நாங்கள் கொக்கு வந்து உக்காரும் அதை ஓட்டி விட்றதுக்கு டொக்கு டொக்குன்னு எதா வெச்சு தட்டிகிட்டே இந்த வெடி மாதிரி வெச்சுருந்தா தான் அது பறந்து ஓடிகிட்டுருக்கும் நைட்டு முழுக்க காலைல வந்து வெடி வைக்க ஆரம்மிக்கிறோம்னா சாய்ந்திரம் வரைக்கும் ஓட்டி விட்டுக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்கு அது மொளைச்சி கண்ணில் பயிரை காட்டுற வரைக்கும் கஷ்டந்தான் நமக்கு